வீட்டு மளிகை சாமானெலாம் சில்லறையா வாங்குவாங்க சில பேர் மொத்தமாக மாதத்துக்கும் சேர்த்து வாங்குவாங்க சில பேர் வாரா வாரம் அது மாதிரி வாங்குவாங்க காய்கறிகிறது வந்து சீக்கிரம் கெட்டு போகிற பொருளுகிறதால அதுவந்து வாரா வாரம்தான் வாங்குவாங்க மொத்த விற்பனைன்னால் எதாவது வீட்டில் வந்து கல்யாணம் காதுகுத்து அப்படினா வந்து மொத்தமாக வாங்கி அது பண்ணுவாங்க மொத்த விற்பனை அப்படினா இல அது மாதிரி எதுனால் மொத்த மொத்தமாகவே விற்பாங்க ஒன்று ரெண்டெலாம் போயிட்டு யாரும் வாங்க மாட்டாங்க இப்போ வாழை இல ஒன்றும் ரெண்டுனால் வீட்டு வீட்டிலே அறுத்துப்பாங்க விற்றுடணும் அது மாதிரினா அதிகமாக தேவைப்படும் அதெலாம் மொத்த விற்பனை தான் அப்புறம் ஆன்லைனில் ஷாப்பிங் பண்ணணுறதுன்றபோது அந்தப் பொருளை நம்ம பார்த்து வாங்க மாட்டோம் அந்த பொருள் எப்படி இருக்குதுன்னு தெரியாது அது வர்ற வரைக்கும் அது நல்லா வருமாகிற பயம் இருக்குமே தவிர அது நல்லா வந்துடுன்ற இதே நம்மளுக்கு இருக்காது அதாவது ஆன்லைனில் பார்த்தோன்றது வந்து எனக்கு அவ்வளவும் அதில் என்ன பெ நல்லது நம்மளுக்கு இருக்குதுனா அதில் வந்து நம்ம நேரில் பார்த்து வாங்கிறதை விட கம்மியாக இருக்குது ஆனாலும் நேரில் பார்த்து வாங்கினா நம்மக்கு விலையும் கூட கம்மி பண்ணலாம் ஆனால் இதில் பண்ண முடியாது ஆனால் எனக்குத் தெரிஞ்ச அளவுக்கு நேரில் போய் பார்த்து வாங்கிற தான் நல்லது ஏன்னால் ஆன்லைன்லெலாம் வாங்கினா அது ஒரு வேளை நல்லா இல்லைனாலும் ரிட்டன் அப்படினு சொல்லி திரும்ப அனுப்புவாங்க அது மாரி அனுப்பும்போது நல்லாவே வராமல் போயிடும் அப்புறம் வந்து திரும்ப வந்து வாங்காமல் போயிடுவாங்க அப்போ நம்ம காசே நம்மளுக்கு நஷ்டமா போயிடும் அதனால எப்பேயுமே புக் பண்ணி நேர் பார்த்து வாங்கிறது தான் அதிகமான பொருள் வாங்க போகிறனாலும் அதிகமாக பொருள் வாங்குகிறோம் அப்படின் சொல்லிட்டு நேரில் பார்த்தா கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஆனால் வந்து இந்த ஆன்லைனில் எலலாம் வாங்கினோன்னா அதிக வாங்கினாலும் அதே விலைதான் அப்படின்னு போட்டு தருவாங்க அது நம்மளுக்கு நல்லது இல்லைன்னு தோணுது எப்பவுமே நேரில் போய் பார்த்து வாங்கிறது தான் நல்லது